ஹலோ ஆ வணக்கம் சார் நான் சென்னையிலருந்து கால் பண்ணியிருக்கேன் சார்

அதான் சார் நெட்டில் உங்கள் நம்பர் பார்த்தேன் சரி அதான் காண்டாக்ட் பண்ணலாண்ட்டு நான் திருக்கடையூர் ஒரு கல்யாணத்துக்கு வரேன் சார் ஒரு அறுபதாவது கல்யாணத்துக்கு வரேன் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி டேனிஷ் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க நாங்கள் ஆ இப்போ அங்கே வந்து நாங்கள் சுற்றி பார்க்கற ஐடியாவில் வரோம் சார் நாங்கள் ஃபேமிலியோடு வரோம் ஸோ நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ங்களா ஆமாம் சார் ஓகே ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் சார் ஓகே ஓகே ஓகே ஓகே ஓ அதனால் தான் அது வந்து டேனிஷ் ஓகே ஓகே ஓகே சார் ம் ம் அதுக்கு நியர்பை பிளேஸ் அதுக்கு நியர்பை பிளேஸ்ஸஸ் வேறு எதுவும் சுற்றி பார்க்கற மாதிரி இருக்குங்களா இல்லங்களா சார் அப் அப்படிங்களா ஓகே ஓகே சார் ஆமாம் ஆமாம் சார் இப்போ நம்ம அறுபதாங் அறுபதாங் கல்யாணம் முடிச்சிட்டு வந்து நம்ம அந்த தரங்கம்பாடி பீச் அப்புறம் அந்த கோட்டை அப்புறம் அந்த கோ நீங்கள் சொல்கிற ஆஞ்சநேயர் கோயில் எல்லாமே ஒரு நாளில் பார்த்துரலாமா சார் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் முடியாதவங்க ஸோ அங்கே எதுவும் வீல் சேர் ஃபெசிலிட்டீஸ் இருக்குமா அவங்க ஏன்னா அவங்களை வச்சு தான் அப்படிங்களா சார் ஓகே அப்படிங்களா இப்போ நாங்கள் ஒன் டே வந்து உங்கள்கிட்ட டெம்போ டிராவலர் எடுத்தோம்ன்னா எவ்வளோ சார் உங்களுக்கு நீங்கள் ரெண்ட்டுக்கு இது பண்ணுவீங்க இப்போ அபிராமி கோயில்லருந்து திருக்கடையூர் கோயில்லருந்து இந்த டேனிஷ் கோர்ட் பிளஸ் வந்து ஆஞ்சநேயர் கோயில் அதை மட்டும் தான் ஓ அப்படிங்களா சரி சரி சார் இப்போ உங்களுக்கு தனியா நாங்கள் பே பண்ணனுமா சார் ஓகே சார் நான் நெக்ஸ்ட் ஓகே சார் நெக்ஸ்ட் ஓகே ஓகே ஓகே சார் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் டுவென்டீத் வந்து அங்கே வர மாதிரி இருக்கோம் சார் நான் மார்னிங் உங்களுக்கு வந்துட்டு வர அன்னைக்கு முதல் நாள் வந்து உங்களுக்கு கால் பண்ணிறேன் நீங்கள் எங்களுக்கு பிளஸ் நீங்கள் கைடு நீங்கள் எல்லாருமே வந்துவிட்டு கொஞ்சம் அவைலபுலாக இருங்கள் சார் நான் உங்களுக்கு புக் பண்ணிறேன் சார் உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு எதுவும் ஜிபே பண்ணனுங்களா அமௌன்ட் எதுவும் இனிஷியலாக பே பண்ணனுங்களா ஓகே சார் ஓகே ஓகே சார் நான் ஆல்ரெடி வெப்சைடில் நான் உங்களோட நெடில் பார்த்து தான் சார் எடுத்தேன்ட்டு ஆல்ரெடி இருக்கு நான் அதை வச்சு உங்களுக்கு நான் புக் மட்டும் பண்ணிக்குறேன் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இல்லை சார் போதும் தான் எனக்கு தரங்கம்பாடி பற்றி தெரிஞ்சால் போதும் நீங்கள் தான் சொல்லிட்டிங்க இது இந்த டீல்ஸ் ஓகே தான் சார் நான் உங்களுக்கு வெப்சைடில் புக் பண்ணிவிட்டு நான் அன்னைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்